ஸோ இப்போ வந்து ஒரு செகணென்ட்டில் ஒரு ஸ்கூட்டி ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தோம் அதோட ஸோ கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா கம்மியான மயிலேஜ் தான் ஓடிருக்கு அப்படினு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எங்களுக்கு அது தோண்றது வந்து ரீசெட் பண்ண மாதிரி தோணுறுது அதுவும் இல்லாமல் பெட்ரோல் டேங்கோட இண்டிகேட்ரு கரெக்டாக வேலை செய்யல இண்டிகேட்ரு சவுண்டு அந்த அளவுக்கு இல்லை ரோட்டில் போகும் போது சவுண்டே கேட்காம ஒரு சில டைம் ச ஆக்சிடென்ட் மேக் பண்ணுற வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாமல் பிரேக்கும் அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிக்கில ஏன்னா கொடுத்தவங்க ரிப்பேர் பண்ணியாது கொடுத்துருந்தா பரவால்ல சீட்டோட கம்ஃபெர்ட்டபிலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த பைக் டயர்ஸ்லாம் வந்து ரொம்ப தேஞ்சு போய் இருக்கிறதுனால ஸோ ஒரு ரெயின் டைம்மில் போகும் போது ரொம்ப ஸ்கிட் ஆகுது ஸோ இதுவும் செகணென்ட் ப்ராடெக்ட்ஸு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வாங்குனோம் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துருந்தால் பரவால்ல ஸோ இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குல